ஹலோ நான் ஹெட் ஃபோன்ஸ் ஆர்டர் பண்ணி இருந்தேன் எனக்கு கலர் மாறி வந்து இருக்கு நான் ஒயிட் கலர் ஆர்டர் பண்ணி இருந்தேன் ஆனால் எனக்கு மாற்றி பிளாக் கலர் வந்துருக்கு நான் ரிட்டர்னுக்கு வந்து ஆன்லைன்ல வந்து கம்பளைண்ட் ரைஸ் பண்ணி இருந்தேன் அவங்க டூ டேஸில் வந்து வாங்கிக்கிறன்னு சொன்னாங்க அவங்க ஆனால் இன்னும் வந்து வாங்கிக்கில திருப்பி நான் வந்து ஆன்லைனில் கம்பளைண்ட் ரைஸ் பண்ணப்போ அங்கே பக்கத்தில் இருக்கிற எதாவது ஸ்டோருக்கு போய் மாற்றிக்க சொன்னாங்க நான் அங்கேபோயி மாற்றுறதுக்கு போனா அவங்க நீங்கள் ஆன்லைனில் தானே வாங்குனிங்க ஸோ நீங்கள் ஆன்லைன்ல தான் இதை வந்து சரிபண்ணுங்கன்னு சொன்னாங்க இதை எனக்கு சீக்கரமாக வந்து மாற்றி கொடுங்க இல்லைனா என்னோட அமெளண்ட்டை ரீஃபண்ட் பண்ணுங்கள்